ஹலோ சொல்லுங்க ஆமாம் நான் தான் சொல்லுங்க

ஆ சரிங்க மேம் சொல்லுங்க மேம் ஓகே சொல்லுங்க ஆ ஓகே சிஸ் ஓகே கண்டிப்பாக சார் நீங்கள் எத்தனை பீஸ் எடுத்துகிறிங்களோ அதுக்கான டிஸ்க்கவுண்ட் வந்து கண்டிப்பாக கொடுப்போம் ஓகே மேம் ஓகே மேம் பர் பீஸ் வந்து டூ ஃபிஃப்டிகிட்ட இருக்கும் மேம் அப்போ நீங்கள் எத்தனை பீஸ் எடுக்கிறிங்களோ அதுக்கு வந்து ஃபிஃப்டி பெர்ஸன்ட் டிஸ்க்கவுண்ட் போட்டு கண்டிப்பாக தரோம் மேம் ஆ மெயில் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிங்க மேம் நர்மதாசேகர் நையன் எயிட் ஃபோர் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த மெயிலுக்கு வந்து எத்தனை பீஸ் எத்தனை பர்டிகுலர்ஸ் எல்லாமே வந்து ச சென்ட் பண்ணிவிடுங்க மேம் நாங்கள் உங்களை வந்து கான்டெக்ட் பண்ணுறோம் மேம் ஆ நாங்கள் வந்து வித் இன் எ டே இன்னும் ஒரு இன்னிக்கிக்குள்ள இன்னிக்கி ஈவினிங்க்குள்ளே உங்களுக்கு நாங்கள் வந்து சென்ட் பண்ணிவிடுவோம் மேம் மாடல்ஸ்யெலாம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு மெயில் பண்ணிணா போதும் மேம் கண்டிப்பாக மேம் உங்களோட மெயில் ஐடி சொன்னிங்கனால் அதுக்கு அமுச்சுடுவேன் மேம் மெயில் ஐடி மேம் சரளாராமன் ஆ ஓகே மேம் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு வந்து நிறையா சேம்பிள்ஸ்ஸோட இமேஜஸ் வந்து ஷேர் பண்ணுறோம் மேம் நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ரெக்கொயர்மெண்ட்ஸ் என்னங்கிறதையும் நீங்கள் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி எங்களுக்கு அமுச்சிடுங்க மேம் ஓகே மேம் கிட்ஸ்ஸோட கார்மெண்ட்டும் உங்களுக்கு எல்லாமே நாங்கள் மெயில் பண்ணுறோம் மேம் உங்களோட ரெக்கொயர்மெண்ட்ஸ் ஏற்ற மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு எதுவும் நீட்ஸ் ஏதாச்சும் ரெக்கொயர்மெண்ட்ஸ்சில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டிங்கனா நாங்கள் வந்து வித் இன் எ டே உங்களுக்கு சேம்புளை அமுச்சுடுவோம் மேம் ஓகே கண்டிப்பாக நாங்கள் கொடுக்குறோம் மேம் நீங்கள் இருக்கிற எல்லா சேம்பிள்ஸுக்குமே முடிஞ்சளவு கிட்ஸ் வியர்க்கு வந்து ஃபிஃப்டி பெர்ஸன்ட்டும் மென்ஸ் அண்ட் உமென்ஸ் வியர்க்கு சேர்த்து ஃபி ஃபிஃப்டி பெர்ஸன்ட்டும் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறோம் மேம் அப்போது நாங்கள் ஆடர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா மேம் ஆ ஓகே மேம் தேங்க்யூ மேம்